நான் எங்கள் வீட்டில் எப்படி டீ போடுவேனாக்கா நார்மல் டைமில் வந்து வெறும் டீ தூள் மட்டும் போட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி டீ போடுவோம் மற்றபடி சளி பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு யாருக்கோ உடம்பு முடியலை அப்படின்னாக்கா இஞ்சி போட்டு இஞ்சி தட்டி போட்டு இஞ்சி டீத்தூள் எல்லாம் ஒன்னாக போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா பால் இது பண்ணி இறக்குவோம் அப்புறம் வந்து மின்ட் புதினா போட்டு டீ போடுவோம் அப்புறம் வந்து வெறும் பால் ஊற்றாம வெறும் மின்ட்டு மின்ட்டு மட்டும் போடுவோம் இல்லை அப்படின்னாக்கா ஜாஸ்மின் அந்த மாதிரி போட்டு டீ ரெடி பண்ணி குடிப்போம் அதுலேயும் வந்து வெரைட்டி வெரைட்டியாக டீ ரெடி பண்ணுறது பிடிக்கும் எனக்கு டீனாலே ரொம்ப பிடிக்கும் டீ வெரைட்டி வெரைட்டியாக ரெடி பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி டீ போட்டு குடிக்கணும் அப்படி பண்ணணும் அப்படின்றதுனால ஆனால் ஒரு நாள் டீ குடிக்கலை அப்படின்னும் போது அந்த நாளே வந்து ரொம்ப டல்லாக இருக்கற மாதிரி இருக்கும் இப்படியும் வந்து டீ போட்டு எடுத்து குடிச்சுட்டு டீ போட்டு ஃபிளாஸ்க்கில் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்டுவேன் டீ மட்டும் போட்டு